ஆ சொல்லுங்கள் மருந்து வாங்கினு வந்தோம் ம் சொல்லுங்கள் ஆ மருந்து வயலுக்கு வந்து அந்த பூச்சி அடிக்கிற மருந்து அந்த தோட்டக்கால் பயிருக்கு மருந்து வாங்கினு வந்தேன் அந்த மய மருந்தெலாம் வந்து கொஞ்சம் இப்போது நல்லா ஒரு ஒரு சில மருந்து நல்லா கேட்குது ஒரு சில மருந்து சரியா கேட்க மாட்டேங்கிது நீங்கள் அந்த மருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலோ கேட்குதுங்களா அந்த மருந்தை வந்து கொஞ்சம் தரமாக விலை கம்மியாகவும் கொஞ்சம் தரமான மருந்து கொடுத்திங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் அதான் அதான் உரமும் நீங்கள் கொடுத்த உரமும் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ச மருந்து இருந்துச்சுனால் உரம் இருஞ்சுனால் வயலுக்கு நல்ல சிறப்பாக கேட்கும் நல்லா இருக்கும் வயல்

அந்த அந்த பயிருக்கு வந்து அந்த யூரியாவும் அந்த குருணையும் கலந்துப் போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பயிர் நல்லா நல்லா நல்லா இருக்குது அதுமாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுங்க கடையில் ம் சரி சரி வரேங்க